ஹலோ ஆ ம் உங்கள் ஸ்டோரில் மொபைலெலாம் அவைலபிளாக இருக்கா நல்ல பிராண்டடாக நேம் சொல்லுங்க பிராண்ட் நேமெலாம் சரி மோட்டோவில் மோட்டோவில் ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் அளவுக்கு இருக்குமா

ம்

ம்

ம் டிஸ்கவுண்ட் எதுவும் இருக்கா இஎம்ஐனால் இன்ரெஸ்ட்டு எவ்வளோ வரும்

ம் வேறு ஏதாவது பிராண்டட் மொபைல் இருக்கா வேறு ஏதாவது பிராண்டட் மொபைல் இருக்கா

ஓப்போ ஃபோனு ஓப்போ

ம் ம்

எனக்கு ஒரு டென் தௌசண்ட் மோட்டோவா நல்லா இருக்குமா சரி எனக்கு வந்து இஎம்ஐயில் வர மாதிரி வேணும் ஆ சரி ம் தேங்க் யூ